நான் பாலாஜியோடய அம்மா பேசுகிறேன் ஆ என்னால் இந்த வீக்கு பேரெண்ட்ஸ் மீட்டிங்குக்கு என்னால் ஃபஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு வர முடியலை ஸோ அதனால் அவங்க பாலாஜி ஓட மார்க் டீட்டைல்ஸுலாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா

இப்போ வந்து ரிசண்ட்டாக எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியாகாம இருந்தது பட்டு கொஞ்சம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க அதனால் தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எப்போ வருதுன்னு சொல்லுங்கள் நான் அதுக்குள்ளே அப்படிங்களா இதில் எவ்வளோ பர்ஸண்டேஜ் எடுக்கணும் அவங்க ஆமாம் ம் ஓகேங்க வேறு எந்த சப்ஜெக்ட்டுலாம் கொஞ்சம் க கம்மியாக இருக்காங்க லோவாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள்

ம் நா ஆ ஓகே இங்கே படிச்சுட்டு தான் இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூனால் தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆகிடுச்சி நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்களும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஸ்கூல்லேயும் தேங்க்யூ